என்னோடய பள்ளி பருவத்தில் நான் வந்து எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ் போட்டு பார்க்குறது பிடிக்கும் அடுத்தது பார்த்திங்கனா சயின்ஸ்ஸு சயின்ஸ் டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க சூப்பராக அப்போ என்ன பண்ணணுவோன்னு கேட்டிங்கன்னால் ஒன்னொன்றும் நான் அவங்க சொல்ல சொல்ல நான் இமேஜினேஷன் பண்ணிக்குவேன் கற்பனை பண்ணிக்குவேன் ஓ இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல நான் வந்து கற்பனை பண்ணி படிப்பேன் அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்த அந்த சப்ஜெக்டை ரொம்ப பிடிக்கும் மேக்ஸ்ஸு மேக்ஸ்ஸுக்கு அப்புறமா அறிவியல் பிடிக்கும் அதேமாதிரி கணித்தை பொறுத்த வரைக்கும் நான் தூங்குறப்போ கூட வாய்ப்பாடு சொல்லிகிட்டேருப்பன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா சின்ன வயசில் அந்தளவுக்கு வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி படிப்பேன் கணிதத்தை அதே மாதிரி கணிதம் வந்து கற்றுக்குறப்ப ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவேன் எனக்கு நான் சந்தேகங்கள் அதிகமாக வந்து பள்ளியில் கேட்டேன்னா அது கணிதத்தை தான் கேட்பேன் கணக்கு வந்து எனக்கு தெரியல அப்படினா தூக்கமே வராது நான் வந்து எழுந்து ஸ்கூலுக்கு வந்து வந்தோடன்னே எங்கள் மேக்ஸ் சார் கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு வந்து மேக்ஸ் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன் இது மாதிரி எனக்கு இந்த மேக்ஸ் புரியல சார் அப்படின்ட்டு உடனே அவர் சொல்லி கொடுத்த பின்னாடிதான் திருப்தியாக நான் போவேன்